ஒரு பைக்கர் வந்து என்னென்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணலாம்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணும் போது தான் எங்களுக்கு வந்து பேக் பெயின் வரும் ஹாண்ட் பெயின் வரும் வெயிலில் ரொம்ப தூரம் போகறதுனால ஹெட் பெயின் கூட வரலாம் சம் டைம்ஸ் தென் அப்புறம் பைக் போகற வழியில் எதோ ஒரு பஞ்சர் ஆனாலோ எதோ ஒரு ப்ராப்ளம் வந்தாலோ அதற்கான தேவையான கிட் வந்து நம்மகிட்ட இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் தென் டிராஃபிக் வந்து அதிகமாகருக்குற இடத்துல வந்து டிராஃபிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாகருக்கும் மேடு பள்ளமான சாலைலையும் கரெட்டாக ரோட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து போய்க்கலாம்